ஹலோ ஆ ஷூ மார்க்கெட்டா ஆ தோ காலேஜிக்கு போட்டுனு போக ஷூ வாங்கணும் ஆ ஏபிஎல்லே சொல்லுங்கண்ணா ஏபிஎல்லே சொல்லுங்கண்ணா எப்பிட்ணா எப்படி இருக்கும் ஷூ ஆ காலேஜ் ஷூக்கு தான் காலேஜிக்கு தான் போட்டுனு போகணும்

என்னண்ணா ஆஃபர் இருக்குது

ஆண்ணா எனக்கு ஷூ தான்ணா வேணும்

ஆண்ணா ஷூ தான்ணா இது ஷூ தான்ணா வேணும் இது நூற்றி இருபத்தி ஆறு பள்ளித் தெரு ஜமாமுனி தொண்ணூற்றி ஒன்போது நாற்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு என்னிக்கிண்ணா வரட்டும்

வேறு எதனா ப்ராண்டில் விகேயில் பூட் ஷூ இருக்காண்ணா பூட் பூட் எவ்வளோண்ணா வரும் ஆண்ணா எவ்வளோ ரேட்ணா வரும் எவ்வளோ ரேட்டில் வரும் அத் ஆ தோ பூட்டில் எதுவும் ஆஃபர் போடலையா

காசு எதும் அதி

என்னிக்குள்ளண்ணா மாற்றணும்

வரலாமாண்ணா நேரில் எங்கண்ணா இருக்குது கடை ஆ

ஆ வேறு எதனா நல்ல ப்ராண்டு அண்ணா ஹலோ அண்ணா நல்ல நல்ல ஹை குவாலிட்டியாக நியூ மாடலில் எதனா ஷூஸ் வந்துருக்குதாண்ணா ஆ ம் ம் வேறு என் என்ன இ எது மாடல் எப்படிண்ணா

கிளா கிளாத்துண்ணா ஆ சரிண்ணா நாளைக்கு வரண்ணா ஆண்ணா தேங்க்யூ